ஊட்டிக்கு போய்ருந்தப்ப நல்லா இருந்துச்சு ஆனால் நாங்கள் எப்போ போனாலும் அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு போகாமல் வர மாட்டோம் போட் ஹவுஸ் போவோம் அங்கே சுற்றி பாக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருந்துச்சு நல்லா சுற்றி பாத்தோம் அங்கே போய்ட்டு வந்துட்டு மறுபடி இதுக்கு போய்ருந்தோம் திருச்செந்தூர் போனோம் திருச்செந்தூர் போனால் கடலில் வெளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் கடலில் விளையாண்டோம் கடலில் விளையாண்ட்டு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்க்கும் மலை போய் சுற்றி பாக்குறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு போய்ருந்தோம் போய்ட்டு வந்துட்டு மறுபடி ஒரு ஆறு மாதத்துக்கு வந்துட்டு ஸ்ரீரங்கம் போய்ருந்தோம் அங்கே நல்லா இருந்துச்சு சாமி தரிசனம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு ரெண்டு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டு வேண்டிக்கிட்டோம் நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு சாமி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு அந்த எடல்லாம் நல்லா இருந்தது என்ன பழனிக்கு போகணும் பழனிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு பழனிக்கு போய் சாமி தரிசனம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது போகணும்